எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா எங்கள் ஊர் வந்து கும்பகோணம் டிஸ்ட்ரிக் எங்கள் டிஸ்ட்ரிக்கில் வந்து அதிகமாக வந்து கோவில்கள் தான் அதிகமாக இருக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் அந்தமாதிரி ரொம்பவே பிரசித்தி பெற்று இருக்கும் திருநாகேஸ்வரத்தில் வந்து திருநாகேஸ்வரம் கோவில் போனோம்னால் அங்கே அந்த சனி பகவான் கோவில் இருக்குது அங்கே பார்த்தோம்னா நம்ப பரிகார ஸ்தலம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க பரிகார ஸ்தலத்துக்கெலாம் அது இல்லாமல் சுவாமிமலை இருக்குது சுவாமிமலை வந்து நல்லாவே இருக்கும் அந்த கோவில் அதுவும் இல்லாமல் வந்து அங்கே வந்து சின்ன பசங்க வந்து இது பண்ற மாதிரியும் நல்லா நல்லா இருக்கும் அந்த கோவில் அது இல்லாமல் சுவாமிமலை நல்லா இருக்கும் எல்லாமே அங்கே வந்து நல்லா எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா ஃபுல்லாகவே வந்து பரிகார ஸ்தலம் கோவில்கள் வந்து அதிகமாக பிரசித்தி பெற்றது தான் எங்கள் ஊரில் ஆமாம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சுவாமிமலை தான் வந்து குலதெய்வ கோயிலுமே நல்லா இருக்கும் அங்கே இருக்க எல்லாமே வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வர மக்களெல்லாம் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் போவாங்க